இப்போது மார்க்கெட்டில் உள்ள ரெடிமேட் ஆடைகள் கையால் நெய்யப்பட்ட ஆடைகள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெடிமேட் ஆடை தான் அதிகமாக விற்கப்படும் ஏன்னா உடனே நம்ம வாங்கி போட்டுக்கலாம் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த் இது பர்த்துடே ஏதாச்சும் வெட்டிங் ஏதாச்சுன்னா வந்து போனவோடனே நம்ம வாங்கி உடனே போட்டுக்குறது தான் ரெடிமேட் இப்போது வந்து எல்லோருமே அந்த ரெடிமேட் தான் பார்க்குறாங்க விரும்புகிறாங்க கூட நிறைய பேர்

ரெடிமேட் வந்து நம்ம உடனே போட்டுக்கிட்டு உடனே இது பண்ணிக்கலாம் இப்போது வந்து ஆடை தைச்சு வாங்கணும்னா இப்போது ஒரு துணி வாங்கணும் அதுக்கு நம்ம அளவெடுக்கணும் அதுக்கு தைக்கணும் தைச்சு போடுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகுறதுனால எல்லோரும் வந்து ரெடிமேடுக்கு போயிடுறாங்க இப்போது பாத்தோம்னா இப்போது வந்து உடனே ஸேரீ இப்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கூட ரெடிமேடில் வருது உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு ஸாரீய எடுக்கிறாங்க அதுக்கேற்ற ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்துக்கிறாங்க போட்டு வியர் பண்ணிக்கிறாங்க முடிஞ்சுடுது இதேமாதிரி நம்மளுக்கு டாப்பு பேண்ட்டு ட்ரெஸ்ஸு சுடிதார் ஷார்ட் டாப் லாங்க் டாப் எல்லாமே இப்போது ரெடிமேடுலயே வருது ஆனால் சில பேர் வந்து தைச்சது தான் விரும்புகிறாங்க ஏன் ஏன் பார்த்தோன்னா இப்போது ரெடிமேட் வாங்குகிறது வாங்குறோம்னா அது கொஞ்சம் நாள் நம்மளுக்கு வருது உடனே கிழிஞ்சிடுது இல்லைன்னா ஷேட் ஆகிடுது கலர் போய்டுது இதே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது இதே நம்ம வந்து நம்ம ஒரு துணி எடுத்து அளவெடுத்து தைச்சோன்னா அது ரொம்ப நாளைக்கு வருது ரொம்ப நாள் கிழியாது ரொம்ப நாளைக்கு வரும் இதனால நிறைய சில பேர் வந்து அளவெடுத்து தைச்சி அதுக்கும் போகிறாங்க இதுக்கும் போகிறாங்க தைக்கப்பட்ட ஆடைகளுக்கு போகிறாங்க ரெடிமேடுக்கும் போகிறாங்க ஆனால் சில பேர் வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து தைச்சு போடுறத ரொம்ப விரும்புகிறாங்க அது ஏன்னா அவங்க நம்மளுக்கு பிற்காலத்துல ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் அதனால் தான் எல்லோரும் வந்து தைச்ச ஆடைகளை வாங்குகிறாங்க விரும்புகிறாங்க சில பேர் ரெடிமேடும் விரும்புகிறாங்க சொல்லப் போனால் ரெடிமேடோட தைச்சு போடுற ஆடை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் நீடிக்கும் அதனால எல்லோரும் அதுவே வாங்கி அதுவே பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் சில பேர் சொல்லப் போனால் அந்த காலத்தில் பார்க்கப் போனால் நிறைய பேர் வந்து தைச்சு தைச்சு தான் போடுவாங்க ஏன்னா தைச்சு போடுறதால அவங்களுக்கு ரொம்ப நாள் நீடித்தது ப்ளவுஸ் ஸேரீ எதுனாலும் அவங்க வாங்கி அளவெடுத்து தைச்சு போடுறாங்க இப்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க எல்லோருக்கும் டைம் பிஸி ஷெடியூல் இருக்கிறதால உடனே போய் ஒரு மால் போகிறாங்க இல்லைன்னா ஷாப்பிங் மால் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போய் உடனே ரெடிமேட் எடுத்து ஸேரீ எடுத்து அதுக்கேற்ற ப்ளவுஸ் எடுத்து உடனே வியர் பண்ணிக்கிறாங்க புடிச்சதுனால அப்படியே பண்ணிக்கிறாங்க சில பேர் இதுவும் விரும்புகிறாங்க